நான் வந்து துணி துவைக்க எப்படி யூஸ் பண்ணுவேனா ஃபஸ்ட்டு சோப்பெல்லாம் போட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் துணி துவைப்போம் ஏன்னா அப்படியே துவைக்கும்போது அந்த அழுக்கு வந்து அவ்வளோ சீக்கரம் போகாது அதே ஸோ இந்த மாதிரி பவுடர் எதாச்சும் யூஸ் பண்ணால் அதில் வந்து பாதி அழுக்கு வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம துவைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழுக்கு வரும் இது வந்து ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா மழை வரும்போது நம்பளால் வெளியே காயப்போட முடியாது வெயிலடிக்கும் போது சீக்கிரம் காஞ்சிடும் ஆனால் நமக்கு வந்து இப்போ நான் காலேஜ் போகிறதால நான் வந்து சீக்கிரம் காலையில் எழுந்து ஒன்று துணி துவைக்கிணும் இல்லைனா மழை காலத்தில் வந்து நான் ஈவினிங் வரும் போது மழை வரும் அதனால் துணி துவைக்க முடியாது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் துணி துவைக் காலையில் எழுந்து துவசிட்டு காயப்போட்டு வரணும் இப்போ வந்து தண்ணியை வந்து எப்படினா நிறைய வந்து நம்ம துணி அலசும்போது நிறைய ஆன் பண்ணி விட்டு அலசிட்டேருப்போம் நிறைய தண்ணி போயிட்டேருக்கும் ஆனால் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போது ரெண்டு குடம் தண்ணி தண்ணி பிடிக்குதுனா நம்ம அது வந்து ஆன் பண்ணி விடும்போது இன்னும் மூணு குடம் நாலு குடம் அந்தமாதிரி வேஸ்டாகும் நம்ம தண்ணி நிறைய நமக்கு வந்து அப்போது வந்து நமக்கு வந்து தண்ணி இல்லாததுனால் இப்போது வந்து நமக்கு டேங்க் இருக்குது மோட்டருருக்குது அதனால் ஈசியாகருக்கு நமக்கு வந்து தண்ணி இழுக்கிறதுக்கு ஆனால் அப்போது வந்து நமக்கு தண்ணி வந்து நம்ம போயிட்டு குடத்துல தூரமாகருக்கும் அங்கேருந்து எடுத்துட்டு வரணும் பைப்புலேருந்து பிடிச்சிட்டு எடுத்துட்டு வரும்போது அது ரொம்ப கஷ்டமாருக்கும் அதனால எல்லாருமே தண்ணியை வந்து கம்மியாக யூஸ் பண்ணி தண்ணி அலசுவாங்க எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து அவங்குளுக்கு வந்து தண்ணி வந்து ஈஸியாக வரதுனால் தண்ணி இருக்கில்ல அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க வந்து அந்த தண்ணியை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணலான் அப்படினே யோசிக்கிறதில்ல அதை வந்து சரி தண்ணிதான் இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு பக்கெட் யூஸ் பண்ற தண்ணிக்கே ரெண்டு பக்கெட் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டு பண்ணிட்டே இருக்காங்க இப்போது அதனால வேஸ்ட் பண்ணாமல் எப்படி தண்ணி யூஸ் வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னா தண்ணி வந்து இப்போது நிறைய நமக்கே வந்து நிறைய தண்ணி வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்து தண்ணி வருதுன்னால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்